எனக்கு வந்து இங்கிலீஷ் வந்து சின்ன வயசுலேருந்து ரொம்ப மோஸ்லி பிடிக்காது டென்த்தப்போ வந்து இந்த போயம் ஒன்று இருந்துச்சு த குளோப் மை வேர்ல்ட் குளோப் மை கின் ஐ கேர் நாட் த ஸ்கை பிகின்ட்டு அதில் ஒரு டூ லைன்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் அந்த இதில் வந்து இங்கிலீஷில் பாக்கிறப்ப எனக்கு ஒன்றுமே புரியவே இல்லை அதே இது எங்கள் சார் வந்து தமிழில் ஒரு ஒரு வேர்டுக்கும் மீனிங் சொன்னார் அப்போது வந்து சார் இது வந்து தமிழில் இருந்திருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும்னு தோணுச்சு அதனால எந்த மொழியில் வந்து நம்ம புக்கு படித்தாலும் அது வந்து நம்மளோட மொழியில் வந்து பாக்கிறப்போ வந்து அது ரொம்ப அழகாக இருக்கு அதனால் எந்தவொரு விஷயத்தையும் நம்ம கேவலமாக நினைக்கக் கூடாது இப்போது வந்து அந்த மொழி வந்து நம்மளுக்கு புரியாததால நம்மளுக்கு வந்து தப்பாக தோணுது அதே நம்ம மொழியில் பாக்கிறப்ப ச்ச இவ்வளோ அருமையாக இருக்கே அப்படின்னு சொல்லி தோணுது